தர்மபுரி மாவட்டத்தின் முக்கிய கலாச்சாரங்கள் மரபுகள்னால் கலாச்சாரம்னால் அவங்க வந்து விவசாயம் விவசாயம் அதிகமாக செய்வாங்க இப்படித்தான் இருக்கணும் பெண்கள்னால் பொடவை பொடவை கட்டணும் ஆண்கள்னால் ஆனால் இப்போ காலப்போக்கில் எல்லாம் மாறிடுச்சு இப்போ வந்து சுடிதார் அது இது அப்படிலாம் போட்டுகிட்ருக்காங்க மொழி மதம் பழக்கவழக்கங்கள்லெலாம் வந்து நிறைய வித்தியாசமாக இருக்குது இப்போ இப்போ ரொம்ப மாற்றமாக இருக்குது இப்போ ஏ ஹிந்தி தெலுங்கு பேசுகிறவுங்க தெலுங்கு பேசுகிறாங்க அவங்க ஒரு சைடு இருக்காங்க தமிழ் பேசுகிறவங்க பேசுகிறாங்க அப்புறோம் வெளிநாட்டவருக்கு பாரம்பரியம் வெளிநாட்டரை வந்தால் அவங்களே மாறிடுறாங்க இங்கே இவங்கள பார்த்து அப்புறோம் ஹிந்து முஸ்லீம் அதெலாம் அவங்கவுங்க தனித்தனியாக அவங்கவுங்க இருக்காங்க ஆனால் ஒற்றுமையாக இருக்காங்க